நான் வந்து ஏபிஜே அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகள் அப்படின்னு அவருடைய லைஃப்பிஸ்ட படித்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய தைரியம் வந்துச்சு நம்ம கூட இந்த மாதிரி ஆகலாமா அவரும் நம்மளை மாதிரிதானே அவரும் நம்மளை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் தானே நம்மளும் கவர்மெண்டு ஸ்கூல்ல தானே படிக்கிறோம் நம்மளும் அவளம் அவரை மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரலாம் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தாரு அதுக்கு அப்புறமேட்டுக்கு கணிதமேதை ராமானுஜர் அவரை வந்து ஜீரோவுக்கு வேல்யூ இருக்குதுன்னு அறிமுகம் படுத்துனார் எ இப்படி ஒரு ஜீரோவுக்கும் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் கணித மேதை ராமானுஜர் அவருடைய பிறந்த தேதி வந்து இருபத்தி ரெண்டு அவர் வந்து நிறைய நான் வந்து எங்கள் காலேஜிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு காலேஜிக்கு போய்ட்டு இருந்தோம் அப்போது வந்து மேக்ஸ் காம்பெடிஷன் அதாவது கணித சம்மந்தமான நிறைய போட்டிகள்லாம் வச்சிருந்தாங்க அது நிறைய நல்லாவே இருந்துச்சு மேக்ஸ்ல இவ்வளோ போட்டிகள்லாம் இருக்கா அப்படின்னு நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்போது வந்து நானும் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டேன் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸே வின் பண்ணேன் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன்னாக இருந்தது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்போ தான் ஓ கணிதத்தில் இவ்வளோ இருக்குது நிறையவே நிறையவே கற்றுக்கிட்டேன் நான் வந்து இப்படிலாம் இருக்கா மேக்ஸ்ல இவ்வளோ போட்டியெலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டேன் நிறையவே போட்டிகள்லாம் விளையாடுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஆனால் ஒரே ஒரு போட்டியில மட்டும் தான் கலந்துக்கிட்டேன் அதில் வின் பண்ணது எனக்கு ரொம்பவும் சந்தோசமாக இருந்துச்சு நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்கலாம் வந்து இன்னும் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ஏ என்ன டி எப்படி இருந்துச்சு நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன் ஏ நல்லா இருந்துச்சு டி ஃபஸ்ட் டைம்மா நான் இப்படி விளாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளுங்க ஏ எனக்கும் பிடிச்சிருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓ சூப்பர் டி நம்ம வந்து இதில் நிறையவே தெரிஞ்சிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி ஓகே நம்மளை வந்து இந்த காலேஜிக்கு கூப்ட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி நம்மளும் இன்னொரு டைம் இந்தமாதிரி விளையாடி பார்க்கலாம் காலேஜிக்கு வந்தால் தான் விளையாடணுனு இல்லை நம்மளே கூட நம்ம காலேஜில் வந்து ஒரு பசங்களை கொஞ்சம் கேங்காக சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மேக்ஸுல வந்து விளையாடலாம் விளையாடலாம் டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த மேக்ஸ் போட்டி